பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவன் ஒவ்வொருவரும் அடுத்து தன்னுடைய உயர் கல்வி எப்படி படிப்பது அந்த உயர் கல்வி எந்த கல்லூரியில் கிடை கிடைக்கிறது என்பதை அறிந்துக்கொள்ள வேண்டும் அந்த உயர் கல்விக்காக தனக்கு என்னென்ன வகையில் கட்டணங்கள் செலவாகும் என்பதை தெரிந்துக்கொள்ள வேண்டும் அந்த கல்லூரியை அணுகி அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பயிற்சி கட்டணம் மற்றும் கற்பிக்கும் கட்டணம் இவற்றுகளை தெரிந்துக்கொண்டு அருகில் உள்ள வங்கிகளுக்கு சென்று அந்த வங்கிகளினுடைய மேலாளரை அணுகி அந்த மேலாளர் வந்து இந்த மாதிரி எனக்கு கல்விக்கடன் வேணுங்க அதில் எவ்வளவு த எவ்வளோ வரைக்கும் தருவீங்க எவ்வளோ அதனுடைய ஒரு வரம்பிருக்கிறது நான் என்னென்ன உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அதாவது வருமான வரி சமர்ப்பிக்க வருமான வரி சான்றிதழ் என்னுடைய தகப்பனாருடைய வருமான வரி சான்றிதழை சமர்ப்பிக்கணுமா அல்லது என்னென்ன வகையான சமர்ப்பனங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சிக்கணும் அந்த தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் கல்விக்கடன் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் மேலும் அந்த கல்லூரியிலே இருக்கக்கூடிய ஆசிரியை பெருமக்களையும் நீங்கள் அணுகினா இது இவங்க எந்தெந்த வங்கியோடய தொடர்பு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதன் மூலிமாக நம்ம கல்விக்கடனை வாங்கலாம் கல்விக்கடன் என்பது இந்த நாட்டு இளைஞர்களுக்கு கிடைத்த மிக மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாகும் இதை பயன்படுத்தி நமது இந்திய பொருளாதாரம் மேன்மேலும் உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி உயர் கல்வி கற்று அவர்கள் முன்னேற்றம் அடைய வங்கிகள் குழு தனக்கு தேவையான மாணவர்களுக்கும் வறுமை கோட்டுக்குள்ளே கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உதவும் வகையில் கல்விக்கடனை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதை அருகில் உள்ள வங்கி மேலாளர்களிடம் சென்று நீங்கள் அணுகும் போது கல்விக்கடன் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்க அருகில் உள்ள அல்லது உங்களுக்கு தெரிந்த வங்கி மேலாளரை அணுகினால் கடன் உதவி கல்விக்கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும்